நான் என்னுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க கட்டணங்கள் எதுவும் செலுத்துவதில்லை எங்கள் குழந்தைகளை ஒன்றாம் வகுப்பு முதல் அரசுப்பள்ளியில் படிக்க வைப்பதால் அரசு பள்ளிகளில் எந்த விதமான கட்டணங்களும் வசூலிப்பதில்லை என்பதை இங்கு நான் கூறிக்கொள்கிறேன் மாணவர்கள் பாடப்புத்தக சுமைகளை குறைக்க வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் அரசுப்பள்ளிகளில் படிக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மாணவர்களின் கற்பனை திறன்களை மேம்படுத்த வேண்டி இயற்கையான முறையில் அவங்கள் கற்பிக்க வேண்டும் அதனால் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் பாடங்களை கற்பித்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பள்ளியில் கட்டணங்களை செலுத்துவது குடும்பச் சூழ்நிலைகளில் வேறுபடும் ஆகையால் மாணவர்களுக்கு கட்டணமில்லா பள்ளிகளை அமைத்துக்கொடுக்க அரசு முன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்